எனக்கு வந்துட்டு கடற்கரை பகுதியில் தான் மோஸ்ட்லி எனக்கு நீச்சல் அடிக்கப் பிடிக்கும் ஏன்னால் வந்துட்டு நம்ம நாங்கள் ஒரு டைம் ஃபேமிலியாக இதுக்கு டூர் போயிருந்தோம் ராமேஸ்வரம் சேதுக்கரை தேவிப்பட்டிணம் இதுமாதிரி கடற்கரைக்கெலாம் போயிருக்கோம் அங்கே வந்துட்டு இப்போ ஃபேமிலியாக போகயில அண்ணா அக்கா எல்லோரும் நீச்சல் அடித்து அண்ணாலாம் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க குதித்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கையில எனக்கும் ஆசையாக இருந்துச்சு நானும் அத ஓரமாக நின்று பார்த்துட்ருந்தேன் ஃநெக்ஸ்ட் டைம் போகயில நம்மளும் இந்தமாதிரி நீச்சல் அடித்து நல்லா வெளாடுணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு எனக்கு அதனால எனக்கு வந்துட்டு கடற்கரையில் தான் வந்துட்டு நீச்சல் அடிக்க எனக்கு வந்து பிடிக்கும் எங்கள் பகுதியில் வந்துட்டு நீச்சல் குளம் வந்துட்டு இல்லை ஒரு ஆறு இருந்துச்சு முன்னாடி தண்ணி இருந்துச்சு இப்போதைக்கு தண்ணி இல்லை